வணக்கம் மேடம் வ மேடம் எங்கே நீங்கள் மேஸ்திரி வேலை செய்யறவங்க தெரியுங்களா மேடம் மேஸ்திரி வேலை செய்யரிங்களா ஆ உங்கள் ஆபிஸ் தானேங்க மேடம் ஆ ரைட் ரைட் மேடம் அப்படி தான் அப்படி இருந்தால் எங்கள் வீட்டுக்கும் எங்கள் வீட்டுக்கு கேட் இருக்கு மேடம் அது டேமாலிஸ் பண்ணணும் அது மறுபடியும் வீடு காம்பவுண்ட்டுக்கு உண்டான கேட்டு கட்டித்தரணும் அதற்கு என்ன காஸ்ட் சொல்லுறிங்க செங்கல் எவ்வளோ காஸ்ட்டு அது கொஞ்சம் நீங்கள் சொன்னிங்கன்னா நல்லாருக்கும்

நேரில் பார்த்து தான் காசு சொல்லுவிங்களா கொட்டேஷன் கொடுப்பிங்களா

நான் ஒரு சைசு சொன்னால் நீங்கள் சொல்ல முடியாதுங்களா மேடம்

ம் கேட்டு ஆறுக்கு ஆறு மேடம் ஐயர்ன் கேட்டு அதற்குண்டான பில்லர் கட்டணும் அதற்கு எவ்வளோ செங்கல் வேணும் எவ்வளோ சிமெண்ட் வேணும் அவங்க நீங்கள் அந்த கொட்டேஷன் கொடுத்திங்கள்னா அதை நாங்கள் இது பண்ணுவோம் அதற்காக

சரி எப்போ வரீங்க மேடம் ஓகே மேடம் ஆ மேம் நாங்கள் எப்போவுமே பகலில் சரி மேடம் ஓகே மேடம் நாளைக்கு வாங்க நாளைக்கு

ஆ ஓகே மேம் ஓகே மேம் தேங்க்ஸ் தேங்க் யூ ஓ தேங்க் யூ மடிப்பாக்கம் மடிப்பாக்கம் சரி

ஓகே ஓகே ஓகே மேம் தேங்க்ஸ்